மேடம் ஆ நம்ம பையன் மேரேஜுக்குங்க சில பூக்கள்லாம் தேவைப்படுதுங்க ஆமாங்க ஒரு மல்லிகைப்பூ ஒரு இருபது கிலோ ரோஜாப்பூ பட்டன் ரோஸ் ஒரு பத்துக் கிலோ அப்புறம் ச ச சாமந்திப்பூ அப்புறம் இந் அரளிப்பூ ம மணவறைக்கு இது பண்ணுறதுக்காக எல்லாம் தேவைப்படுதுங்க உங்கள் நான் நீங்கள் அனுப்ச்சுவிடுங்க எவ்வளோ வைகாசி பதினாறுங்க ஆமாம் மா வேறு ஏதாது புது வகையான ப ப வ இதுக பூக்கள் வந்துருந்தாலும் அந்த சமயத்துக்கு அதையும் கொஞ்சம் அனுப்புச்சுடுங்க ஒரு அஞ்சு கிலோ ஆ சீசனுக்கு சில பூக்கள் வரும் அந்த மாதிரி இருந்ததுனா அனுச்சுடுங்க ஆ சேரி ஏன்னால் மேரேஜு டைமு அந்த சமயத்துக்கு அந்த ரேட்டுங்க நமக்கு அனுச்சுடுங்க நான் தந்துடுறேன் சே சரிங்க

ஆ சரிங்க தேங்க் யூ சரிங்க சரிங்க

ஆ எல்லாம் கலந்து அனுப்ச்சுட்ருங்கம்மா சரிங்க தேங்க் யூ நன்றி

சரிங்க சரிங்கம்மா

சரிங்க நீங்கள் அனுப்ச்சுடுங்க ஆ ஓகே இது பண்ணிக்கலாங்க ஆ முதல் நாளே அனுச்சுட்டா தாங்கம்மா வாடாத மாதிரி கொஞ்சம் மொக்கு மாதிரி முதல் நாளே அனுச்சுடுங்க நான் அன்றைக்கி நைட்டே நாங்கள் டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சுடுவோம் அதனால் மோஸ்ட்லி சரிங்க ஆ சரி நான் வாட்ஸ்ஆப்பில் அனுச்சுட்றேங்க

ஆ சரிங்க ஆ மாலைக்கு நான் சொல்கிறேங்க டிசைன் அனுப்புச்சுட்றேங்க நான்

ம்

சரி தேங்க் யூ